ஹலோ நான் சீலேபள்ளிலேருந்து பேசுகிறங்க நாங்கள் ஓம் சக்தி கோயிலுக்கு போகும்போது வந்திங்கள்ல அந்த ட்ராவல்ஸ்ங்களா இப்போது வந்து நாங்கள் சென்னை போகிறதா இருக்கிறோம் அதுக்காக அங்கே சென்னை போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கள் அப்பா இருக்காங்கள் அவங்கள கூப்பிடுட்டு அதுக்கு அப்புறமா வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு நல்ல ட்ரைவரா யார் பையாஸ் அண்ணா பையாஸா இல்லை ஜலாலா இல்லை நடராஜா அந்தமாதிரி யாராவது நல்ல ட்ரைவரா அனுப்பிச்சிவிடுங்க ஒருத்தரை போய்ட்டு மறுபடியும் நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வரணும்